பைக் ஓட்டும் போது பாதுகாப்பாக இருக்கனுன்னா சாலை களை பார்த்து வண்டியை ஓட்ட வேண்டும் சாலையில் நான்கு புறமும் பார்த்தால் தான் நமக்கு வந்து என்னென்னு யார் எங்கேங்க வராங்கன்னு தெரியும் பெரிய வண்டி கார்ஸ் அதெலாம் இருந்துச்சுன்னா பைக் ஈஸியாக கண்ணுக்கு படாது அதனால தான் பைக்கை வந்து லேனோட சைடில் தான் ஓட்டணும் சைடில் ஒட்டினா தான் நம்ம ஒரு சேஃப் லிமிட்டில் ஓட்ட முடியும் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு வெய்க்கிளோட பின்னாடி போயிட்டுருக்கோன்னா அ அதோட மூன்று செகண்ட் டிஸ்ட்டன்ஸ் நம்ம மெயிட்டன் பண்ணனும் மூணு செகண்ட் டிஸ்ட்டன்ஸ் மெயிட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரேக்கிங்கான கரெக்ட்டாக டைம் இருக்கும் இல்லைனா நம்ம க்ரா க்ராஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்தமாதிரி இருக்கிற நேரத்தில் பைக்கை ஒரு அறுபது கிலோ மீட்டர் ஸ்பீட்டில் ஒட்டினா தான் வந்து கரெக்ட்டாக வரும் அறுவத்துல இருந்து நூறு கிலோ மீட்டரு இது தான் குரூஸிங் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க இந்த குரூஸிங் ஸ்பீடு மெயிட்டன் பண்ணால் தான் நம்மளால் வெய்க்கிலை கண்ட்ரோல் பண்ண முடியும் சடென் ஸ்டாப் பண்ண முடியும் ஒரு பைக்கோட நல்ல மைலேஜ் கொடுக்கும் இது பைக்குக்கான ரூல்ஸ் அதேமாதிரி சாலைக்குள்ளே இருக்கிற போடு சைனு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியே ஆகணும் இதை ஃபாலோ பண்ணால்தான் நம்ம ஒரு சேஃப் லிமிட்டில் போக முடியும் அதே மாதிரி கையில இருக்கிற வந்து சிக்னல்ஸு ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் காட்டினா தான் முன்னாடி பின்னாடி வர வண்டிகளுக்கு நம்ம எங்கே போகறோன்னு தெரியும் அவங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்பீடை ஜட்ஜ் பண்ணிவிட்டு நிறுத்துவாங்க இந்த மாதிரி பைக்கை ஓட்டுனாதான் நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும் பயணம் போது இன்னும் வேறு பார்த்துருக்கணும் இன்ஜின் ஆயில் பிரேக்கிங் இன்ஜின் சஸ்பென்ஷன் டயர் வீல் ஸ்போக்ஸ் எக்ஷாஸ்ட் ஹெட்லைட் மிரர் இது எல்லாத்தையும் நம்ப பார்த்துக்கிட்டாத நம்ம பைக்கில் சேஃபாக ஓட்ட முடியும் இதுங்கலாம் இருந்துச்சுனா தான் பைக்கை ஓடிகிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாருக்கும் அதே மாதிரி ஃபிளாஸ்லைட்டு துணி டெண்ட்டு வாட்டர் பாட்டில் ஃபர்ஸ்ட்டைய்டு கிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாதான் ஏதாவது எஞ்சுரியஸ்ன்னா கூட நம்மளால் பார்த்துக்க முடியும் முக்கியமான விஷயம் ஃபுட்டு ஃபர்ஸ்ட்டைய்டு கிட்டு இது ரெண்டும் இருந்துக்கிட்டால் தான் நம்மளால் பாதுகாப்பாக ஒரு ட்ரிப்பு போய்விட்டு வரமுடியும் அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஒட்டுறப்போ பைக்கை வந்து ஃபாட்டிக்குள்ளேருந்து ஃபிஃப்டி கிலோ மீட்டர் பராரில் தான் ஓட்டணும் இது குள்ளே ஒட்டினா தான் வந்து கண்ட்ரோல்ருக்கும் முதல் முக்கியமான வேலை என்னென்ன நம்ம வீட்டுக்கு வருபோது திரும்பி சேஃபாக வரணும் பாதுகாப்புடன் ஓட்ட வேண்டும் பாதுகாப்புடன் ஒட்டினா தான் நம்ம குடும்பம் நம்பளை நம்பளல்லாம் நம்பிகிட்டு தான் இருக்காங்க இந்த நம்பளை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு நம்ப பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தா தான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்போ தான் குடும்பமும் முன்னேறும் நம்பளும் முன்னேறுவோம் இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த முறைகளை பின்படுத்த வேண்டும்